ஆமாப்பா நீங்கள் யார் ஆ சொல்லுப்பா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிங்கப்பா ஆ சரிப்பா நாங்கள் எங்கள் டால்மியா பக்கத்தில் கம்பெனி இருக்கு அதில் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இப்போ இன்னும் எவ்வளோ நாளுலப்பா முடிப்ப இப்போ முடிச்சிருவியாப்பா ஆ சரிப்பா உன்னோட ரெஸ்யூம்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க ஆ என்னோட ஃபோனுக்கு அனுப்பிச்சு விடுங்கள் நானும் தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி ஜாபுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி ம் செஞ்சு கொடுக்குறேன்பா நவம்பர் மாதம்னு சொல்லியிருக்கேனே அதுக்குள்ளே முடிச்சுடுறேன்பா ம் சரிப்பா ம் ம் தேங்க் யூ தேங்க் யூப்பா